எனக்கு எழுத்து பணியில் ரொம்ப நாள் புக் எழுதணும்னு ஒரு ஆசை அதை நாற்பது பக்கத்துக்கு ஒரு குறுநாவலாக எழுதணும் அது என்னோடய தாய் மொழி தமிழில் தான் நான் எழுதுவேன் எனக்கு பிடிச்சது என்னோடய தாய்மொழி தமிழ் தான் நான் எழுத்து பணி எழுத்து பணியில் என்னோடய தாய் மொழி தமிழை உலகமெங்கும் நிறுத்தணும் தமிழன்னு கேட்டாலே எல்லாரும் கையெடுத்து கும்பிடற மாதிரி என்னோடய புக் என்னோடய புக் இருக்கணும் இதுதான் என்னோடய குறிக்கோள் இதனால் தான் நான் இந்த புக்கே எழுத போறேன் இந்த புக்கை இன்னும் பத்து நாளில் நான் ரிலீஸ் பண்ணுருவேன் இதனால் தான் நான் இந்த புக்கேயே எழுத போகிறேன் இந்த புக்கை இன்னும் பத்து நாளில் நான் ரிலீஸ் பண்ணிருவேன்